பல தலைமுறைகளாக பயன்படுத்துகிற சமையல் குறிப்புன்னு பெரிசா எதுவும் இல்லை ஆனால் நம்ம பயன்படுத்துறதுக்குன்னு சரியான அளவுகள் இருக்குது அந்தந்த அளகுகளை அந்தந்த உணவுகளுக்கு ஏற்றமாதிரி பயன்படுத்தினாலே அது வந்து ரொம்ப சிறப்பான உணவாக அமையும் கூடுதல் சுவையாகவும் அமையும் சமைக்கும் போது எப்போவுமே ஒரு ஒரு ஒரு ஒரு ஆர்வத்தோடு சமைச்சோம் அப்படின்னாலே அந்த உணவு வந்து ஒரு பெரிய சுவை நிறைந்ததாக வரும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இதில் கவனத்தோடையும் பொறுப்போடையும் சமையல் இருந்தால் அந்த சமையல் எப்போதுமே ரொம்ப சிறப்பானதாக அமையும்